சொல்லுங்கள் மேடம் ஆமாம் ஆமாம்

ஆ வாய்ங்கலாம் மேடம் கிலோ நூற்றி ஐம்பதுரூவா மேடம் ம் வாங்கிக்கோங்க எப்படி மேடம் நீங்களே வந்து வாய்ங்கிறீங்களா இல்லை எப்படி நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா

நாங்கள் வராமாதிரி இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் சார்ஜி எல்லாம் கொடுக்க முடியும் கொடுக்கணும் ம் உங்களுக்கு எப்போ வேணும்ன்னு சொல்லுங்கள் இன்னக்கு நாளைக்கு எப்படி வேணாலும் நாங்கள் கொண்டாந்து கொடுத்துருவோம் ம் கொடுத்துருவோம் மேடம் ம் ஆ பாதுஷா இருக்கு ஜாங்கிரி இருக்கு லட்டு இருக்கு மைசூர் பாக்கு இருக்கு மைசூர் பாக்கு வந்து கிலோ இரநூறுபா மேடம் ம் சரி வாய்ங்கோங்க இன்னும் என்ன வேணுமா ம் சரி மேடம் ம் தேங்க்ஸு